சுற்றுல்லாப் பயணிகள் போகிறது ஒரு இது அந்த காலத்தில் அதிகமாக போகமாட்டாங்க இப்போ வந்து சுற்றுல்லா இதுகள் வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்னு எடுத்துட்டால் அங்கே தனுஷ்கோடி அப்துல்கலாம் மண்டபம் இதுக இதுகெல்லாம் ரொம்ப சுற்றுல்லா தலங்கள் அங்கேயெல்லாம் சுற்றுல்லாப்பயணிகள் வருவாங்க அப்புறோம் கேம்ப்பு இதுகள் இதுகள்லான் போனமுனா ஒரு மலைகள் அதாவது கொல்லிமலை இந்த இதுகளையெல்லாம் அவங்க டெண்ட் போட்டு அவங்க அதுகள்லாம் நாலு நாள் தங்கி இருந்து அக்கம் பக்கம் இருக்கிற கோவிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து அங்கே தங்குவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து செய்வாங்க இப்போ இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பிரபலமாக இருக்கும் அங்கே போ போவாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் இது இதுகள்க அப்புறோம் இந்த கோவில்கள் இதுகள் எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பக்கம் பக்கத்தில் சுற்றுல்லா தலங்கள் அங்கே இதுங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் கோவில்களும் இருந்தால் அங்கே தங்கி இருந்து எல்லா இதையும் பார்ப்பாங்க அப்புறோம் மெதுக இதுகள்ல கன்னியாகுமாரிஹ இந்த இது குற்றாலம் அதுகள் மலைகள் அந்த நீர்வீழ்ச்சிகள் இதுகள் அங்கே குளிக்கிறது இதுக இதுகள்லாம் சுற்றுலா தலம் ஒரு பொழுதுபோக்கு மகாபலிபுரம் இதுகள் மெட்ராஸில் இது கோல்டன் பீச்சு இது மெரினா பீச்சு இதுக எல்லாம் நல்ல சுற்றுல்லா இடங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அதையெல்லாம் சுற்றுல்லா பயணிகள் அங்கேல்லாம் தங்கி எல்லா பக்கமும் போயிட்டு வருவாங்க இது தான் இது கோவிலு தலங்களும் இருக்குது அங்கே முருகன் கோவிலு இதுகள் வடபழனி இதுகள்லான் இருக்குது அந்த கோவில் தலங்களில் ரொம்ப நிறையா பிரபலமான கோவில்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் சுற்றி பார்க்கறக்கு ஒரு நாள் வேணும் அதனால தங்கி சுற்றி பார்த்துட்டு வருவோம்